ஃபஸ்ட்டு எனக்கு வந்து பைகில் போகிறது அப்படின்னாலே பயம் நான் சின்ன வயசில் இருக்கிறப்பலா வந்து ஸ்கூட்டில் தான் எங்கள் அம்மா அப்பா வந்து கூட்டிகிட்டு போவாங்க அப்போ தான் எனக்கு வந்து தோணும் பைகில் போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி அப்போ தான் நான் வந்து ஃபிப்த் படிக்கிறப்போ புதுசாக வந்து வீட்டில் வந்து பைக் வாங்கினோமா அப்போ பைகில் வந்து நானும் எங்கள் அப்பாவும் சேர்ந்து வால்பாறைக்கு தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து ட்ரிப்பு போனோம் எப்படின்னா மார்னிங் போயிட்டு நைட்டு வந்து வீட்டுக்கு வரா மாதிரி வந்து பிளான் பண்ணகிட்டு போனோம் திருப்பூர்லேருந்து வால்பாறைக்கு போகிறதுக்கே ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் ஆகிடிச்சி மதியம் ஆகிடிச்சி அதில் அந்த பெண்டிங்லலா அந்த பைகில் போகிறப்போ அது ஒரு மாதிரி வேறே லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம அப்பாவை பிடிச்சிக்கிட்டு அது ஒரு மாதிரி ஜாலியாக இருந்துது நாங்கள் நைட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு வர்லான்னு சொல்லி பார்த்து அது வீட்டுக்கு வராமல் அங்கேயே ஸ்டே பண்ணி அடுத்த நாள் மார்னிங் கிளம்பி வந்தோம் அது தான் ஃபரஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து நா பைகில் வந்து ரொம்ப தூரம் போனது அது வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துது அதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து பைக் மேலே வந்து ஒரு இன்ட்ரஸ்ட் வந்தது டிராவலிங் பண்ணும் நிறையா இடத்துக்கு போகணும் அந்த மாதிரி அதுக்கப்புறமா குட்டி குட்டியாக நம்ம வந்து இங்கே திருப்பூரில் இருக்கோம் அப்படிங்கிறப்ப ஈரோடு கோயம்புத்தூர் திண்டுக்கல் இந்த மாதிரி பக்கத்து ஏரியாக்குலா போகிறப்ப பைக்லேயே போய்ட்டு பைக்லேயே வரது அது ஒரு மாதிரி வேறே லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அதனால வந்து எனக்கு பைகில் போகிறது வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் வந்து இந்தியாவில் வந்து எனக்கு வந்து எந்த இடத்துக்கு வந்து ஸ்பெசிஃபிக்கா ரொம்ப போகணும் பைகில் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆசை அப்படின்னா வந்து ஹிமாலயாஸ் இருக்குதுல்ல அதுக்கு வந்து எனக்கு வந்து போகணுன்னு சொல்லி ஆசை எதுக்காக ஹிமாலயாஸ் அப்டின்னா இப்போ நம்ம வந்து இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் அதுக்கப்புறோம் வாட்ஸ்அப் இதெல்லாம் நம்ம அதிகமாக பார்க்குறோம் அப்படிங்கிறப்ப வந்து அதில் நிறைய இன்ஃபுளூயன்சர்ஸ்லாக வந்து என்ன பண்ணுறாங்க இந்த மாதிரி வந்து நம்ம ஹிமாலயாஸ்க்கு வந்து போகிற மாதிரி நிறைய பேர் வந்து போடுறாங்க அப்படிங்கிறப்ப வந்து எனக்கும் ஹிமாலயாஸ்க்கு வந்து பைக்லேயே நம்ம போகணும் ஏன்னா நம்ம நிறைய ஸ்டேட்டெல்லாம் தாண்டி போவோம் நிறைய நாள் போவோம் மாசக்கணக்கெல்லாம் கூட ஆகும் அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு அது வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் இங்கேருந்து தமிழ்நாடுகுள்ளே இருக்கற இடத்துக்கு நம்மளுக்கு போகிறப்பவே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறப்ப நம்ம இங்கே ருந்து ஹிமாலயாஸ் வரைக்கும் போயிட்டு வரோம் அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு நிறைய கல்ச்சர் பற்றி தெரிஞ்சிக்கலாம் நிறைய ஃபுட்டு அதுக்கப்புறம் அங்கே பீப்புல்ஸ்ஸெல்லா எப்படி இருக்காங்க அவங்க கூட பேசுகிறது அந்த மாதிரி நிறைய நம்ம கற்றுக்குலாம் அதனால வந்து அது நம் எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக எனக்கு வந்து ஹிமாலயாஸ் போகணுன்னு சொல்லி ஆசை எனக்கு இதுக்கு வந்து ஹிமாலயாஸ் போகணும் அப்படின்றத வந்து எனக்கு ஒரு ட்ரீமாக எடுத்துக்கிட்டது வந்து மோஸ்ட்லி இந்த சோசியல் மீடியானால் தான்